வணக்கம் மேம் நாங்கள் பேங்க்லிருந்து பேசுகிறோம் மேனேஜரு நீங்கள் குழு அகௌண்ட்லிருந்து லோன் எடுத்துருக்கீங்க அது ஏன் கட்டாமல் இருக்கீங்க எப்படி கட்டிடுவோம் கட்டிடுவோன்ட்டு ரெண்டு மூணு வருஷம் கட்டாமல் இருக்கிறீங்க நான் நாளைக்கு வந்து பேங்கில் வந்து இது க்ரே க்ரேடிங் பண்ணி வந்து கேட்டாங்கன்னால் நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியுங்க ம் நீங்கள் வந்து ஆளுங்கல்லாம் கூட்டிகிட்டு பேங்க்காண்ட வாங்க அக்கௌண்ட்டை வந்து இல்லைன்னா நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோங்க நீங்கள் ரெண்டு மூணு வருஷம் பணம் கட்டாமல் இருந்தால் லோனு வந்து அப்போ இப்போ எப்படிங்க க்ளோஸ் பண்ணாமல் விடமுடியுங்க நீங்கள் வந்து பேலன்ஸ் ஆளுங்களை கூட்டினு வந்து கட்டிவிட்டு க்ளோஸ் பண்ணின்னு போங்க நாங்கள் எங்கங்கே வர்றது நீங்கள் வந்து நீங்கள் தான் வந்து பேசி லோன் வாங்கி கொடுத்தீங்க நீங்கள் தான் வந்து பேசி அவங்கள வரவச்சு வாங்க போகலாம் பேங்க்கன்னா மேனேஜர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள்தான் பேசணும் நீ நீங்கள் எல்லாம் ஆளை சேர்த்துங்க நீங்கள் ஆள் சேர்த்தீட்டு வந்து ஃபோன் பண்ணுங்க நாங்கள் வரோங்க ம் வந்தால் வந்து லோனை கட்டுறீங்களா இல்லை வந்து நாங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணட்டான்னு கேட்கறேங்க